சத்தமாக சிரிக்க வைக்கிற புக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அது நான் ஒரு நவீன புக்கெல்லாம் படிச்சுனுங்கறேன் இப்போது நேரம் இல்லாதனால் படிக்கலை ஒரு ரெண்டு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து என் மாட்டி வெச்சுனுங்கறேன் அந்த குங்குமம் புக்கு எங்கள் பாப்பா வாங்கினு வந்தால் அதில் சும்மா இந்த ஏதாவது ஜோக்குங்க போட்டு இருந்துச்சி அதை சொல்லி நாங்கள் என் வீட்டான அப்படி சிரிச்சிங்க அது மாத்திரம் அப்படி ஒரு ஜோக்கா போட்டு இருந்தான் அதில்